எங்கள் மதத்தில் என்ன பண்ணுவாங்க சொல்லப்போனால் பொய் பேசக்கூடாது அடுத்தவங்களை துன்புறுத்தக்கூடாது ஏமாற்றக்கூடாது மற்றவங்களுக்கு உதவிகரமாக இருக்க வேண்டும் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்க அதே மாதிரி எதாவது ஒரு ஹெல்ப்பு வயதானவங்க முதியவர்கள் இல்லை அப்பா அம்மா இல்லை பக்கத்து வீட்டில் எதாவது ஒன்று கேட்டாலும் உன்னால செய்ய முடியும் அப்படின்னு நினச்சா உன்னால நீ அவர்களுக்கு உதவி பண்ணு ஆனால் வந்துட்டு நீங்கள் அவர்களுக்கு கெடுதல் மட்டும் பண்ணக்கூடாது அப்படின்னு எங்கள் மதத்தை சார்ந்தவங்கள் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க உதாரணத்துக்கு என்ன சொல்லுவாங்க எந்த மாதிரி சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னால் உதாரணத்துக்கு வயதானவங்களா இருப்பாங்க அவங்க என்னால் இல்லைப்பா எங்களால் இந்த கடைக்கு போய் ரேசன் கடையில் என்னால் அன்றாட உணவு சாப்பிடுவதற்காக அரிசியோ பருப்போ எண்ணெயோ என்னால் வாங்க முடியாது எனக்கு இதை ஒரு ஹெல்ப்பாக நீ பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க கண்டிப்பாக சின்ன வயசில் சொல்லி கொடுத்ததுனால எங்களுக்கு அந்த உதவி ஒரு சமூக சேவையாக எப்போது கேட்டாலும் கண்டிப்பாக நாங்கள் வந்து சொல்லிக்கிட்டே இருப்போம் ஸோ அதெல்லாம் அதனால் எங்களுக்கு ரொம்பவும் மன நிறைவோடும் மட்டும் மன நெகிழ்ச்சி நிறைவோடும் நாங்கள் வந்துட்டு அதை கண்டிப்பாக பண்ணுவோம் ஸோ அதனால் எங்களுக்கு அந்த மதத்துனால் சமூக சேவையும் எங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது இதனால் சமூக சேவைங்கறது எங்களுக்கு ரொம்ப ஆரம்பத்தில் இருந்து ஒரு ஆர்வமாகவும் ஒரு துணிச்சலாகவும் எங்கள் மதத்தை சார்ந்தவங்கள் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க நாங்கள் அதை பார்த்துக்கிட்டேவும் இருப்போம் ஸோ அதனால் எங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்குது உதாரணத்துக்கு இப்போ உதாரணத்துக்கு எங்கள் ஊருலேயே ஒரு சரியான கழிப்பிடம் இல்லை துப்புரவு பணியாளர்கள் சரியாக வரவில்லை ஸோ அப்படி காலகட்டத்தில் நாங்களாகவே ஊருக்கு சரி மற்ற ஊருக்கு சரி இது நாள் வரைக்கும் சமூக சேவையாக தூய்மை பணியில் இருந்து கொரோனா டைமில் இருந்து எல்லாம் சமூக சேவையாக எல்லாத்துக்கும் மாஸ்க்கு முக கவசம் அணிகிற மாதிரி நிறையா நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ அதனால் சமூக சேவை எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று மதத்தை சார்ந்தே இருக்குது எங்களோடய மதத்துக்களில்